சமீ சமீபத்தில் நான் வந்து திருப்பதிக்கு போய்ட்டு வந்தேன் அங்கே வந்து நடை பயணமாகவும் போகலாம் பஸ் வழியாகவும் போகலாம் ஆனால் எனக்கு ஒரு ஆசை நடைப்பயணம் வழியாக போகணும்னு சொல்லிடு நடைப்பயணம் வயலாக போகும்போது இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போகணும் அப்போது போகும்போது பக்கத்தில் சுற்றி விலங்குகள் இயற்கை அழகு எல்லாத்தையும் ரசிச்சிக்கிட்டு ஆறு மலை தாண்டி ஏழாவது மலையில் தான் அந்த திருப்பதி இருக்குது அந்த ஆறு மலையை நடந்து போகும்போது அந்த அங்கே சுற்றி இருக்கிற அந்த இயற்கை அழகு அந்த அந்த குளிர் பிரதேசம் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எந்த இந்த வயசிலயும் இந்த மலை என்னால் ஏற முடியுமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நினச்சி கூட பார்க்கல ஆனால் அந்த அளவுக்கு நான் தான் மலையை ஏறி கடைசியாக போய்ட்டு சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடேன் இந்த வயதில் அந்த மலை ஏறுனது எனக்கு பெரிய சாதனை